இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் வருந்தாங்கன்னா அந்த மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சி தண்ணி கொடுப்பேன் தண்ணி கொடுத்தவொன்னே அப்புறோம் ஜூஸ் ஏதாச்சு குடிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு ஜூஸ் கொடுத்துட்டு அப்புறோம் உட்காருங்க சமச் சமச்சுறோம் சாப்பிடுட்டு அப்புறமா போங்க அப்படின்னு சொல்லுவோம் சரி ஓகேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு சிக்கன் பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு சிக்கன் பிடிக்காது வெஜ்ஜி சாப்பிடறவங்களும் இருக்காங்க நாண்வெஜ்ஜி சாப்பிடறவங்களும் இருக்காங்க வெஜ்ஜி சாப்பிறவங்க இந்த மாதிரி சாப்பாடு ஆக்கவும் சாம்பார் வச்சி அப்பளம் கோஸு அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் நாண் வெஜ்ஜின்றவங்களுக்கு சிக்கன் சிக்கன் மட்டன் அப்படி இல்லைன்னா பிரியாணி ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா பீப்ஸு பீஃப்ஸ் செஞ்சு கொடுப்போம் அந்த மாதிரி சாப்பிடுட்டு இந்த மாதிரி நெ நிறைய பேர் சொந்தக்காரங்க வந்துருந்தாங்கன்னா வீடு நல்லாயிருக்கும் நல்லா ஹேப்பியாக சந்தோஷமாக பேசிகிட்டு நல்லாயிருக்கும் ஹேப்பியாக இருக்கும் அந்த மாரி அவங்களோட ஜாலியாக இருந்துட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டு போகிறது நல்லாயிருக்கும் அந்த மாரி அவங்களாம் வந்தால் வீடு கல கலன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் ஃபேமிலி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாரி நல்லா கவனிச்சிப்போம் அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணும்றது பிடிக்குன்றத செய்வோம் அந்த மாதிரி செஞ்சிக் கொடுத்து வீட்டில் எல்லாம் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த மாரி ரிலேட்டிவ் எல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு இடத்ததுல ஒரு ஃபேமிலி பார்த்த மாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங் கூட நல்லா ஜாலியாக இருக்க முடியும் ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியும் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் அவங்க கூட அந்த மாரி வீட்டுக்கு வந்தவங்கள நல்லா கவனிப்போம்